ஹலோ வெல்கம் டு பாரதி ஷோரூம் சொல்லுங்கள் மேம் ம் லேட்டஸ்ட்டாக வந்து மமருதி டாடா மஹேந்திரா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது மேம் இது மூணுமே நல்லா மைலேஜ் கொடுக்கும் நல்லா டீசலு எல்லாமே நல்லா லாங்க் ட்ராவல் போகலாம் ம் மருதி நல்லா இருக்குது இப்போ லேட்டஸ்ட் நம்பர் ஒன்றா மருதி இப்போ நல்லா இருக்குது மேம்

மருதி வந்து செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாடா வந்து எய்ட் லேக் மஹேந்திரா வந்து டென் லேக் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் மேம் நாங்கள் வந்து ஆ எல்லாமே இது லேட்டஸ்ட்டு மாடல் தான் மேம் எல்லாமே நல்லா மைலேஜ் கொடுக்கும் நல்லா உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ வந்து பார்த்துக்கலாம் ஆ நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் ஷோரூம்ல இப்போதான் நாங்கள் இதை மூணுமே விட்டுருக்கோம் மருதி டாடா மஹேந்திரா ஓகே மேம் எப்போ மேம் உங்களுக்கு வேணும் ஓகே மேம் ஓகே மேம் இதில் வந்து இஎம்ஐயும் நாங்கள் கொடுக்குறோம் மேம் ஆ நாங்கள் கொடுக்குறோம் மேம் ஆ அது எல்லாமே நம்ம நேர்ல பேசிக்கலாம் மேம் நேர்ல வந்து பாருங்கள் மேம் பார்த்ததுக்கப்பறம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் மேம் நீங்கள் வந்து ஷோரூம்ல பார்த்தாதான் மேம் தெரியும் உங்களுக்கு எந்த கலர் பிடுச்சிருக்குன்றது

ம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்